இந்தியாவின் அதிகாரபூர்வ மொழிகள் என்னன்ன நம் நாட்டில் பொதுவாக பேசப்படும் மற்ற சில மொழிகள் என்னன்ன நம் நாட்டின் பன்மொழி தன்மை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்தியாவில வந்துவிட்டு நம்ம எதை அதிகாரபூர்வ மொழின்னு சொல்கிறோன்னா ஹிந்தி தான் ஏன்னா ஓவர் ஆல் இந்தியாவிலே வந்துவிட்டு ஹிந்தி தான் நம்ம ஹிந்தி தான் ஃபுல்லன் அண்ட் ஃபுல் கன்ட்ரோல் பண்ணுது ஹந்தி இல்லாமல் நம்ம என்னன்ன மொழி பேசுகிறோன்னா தமிழ் பேசுகிறோம் மலையாளம் பேசுகிறோம் தெலுங்கு பேசுகிறோம் கன்னடம் பேசுகிறோம் மராத்தி பேசுகிறோம் குஜராத்தி பேசுகிறோம் இன்னொன்று இன்னொன்று இன்னும் நிறையா மொழிகள் இருக்கு அதுவும் அதெல்லாம் அந்த மொழி எல்லாமே வந்துவிட்டு இந்த மாதிரி டிஃப்ஃபெரென்ட் லேங்குவேஜஸ் பேசுறது வந்து நம்ம இந்தியால தான் நடக்குது ஒரே ஒரே கன்ட்ரி அந்த ஒரு கன்ட்ரியில நிறைய டைப்ஸ் ஆஃப் லேங்குவேஜஸ் யூஸ் ஆகுதுன்னா அது வந்து இந்தியா சொல்லுவாங்க அதை தான் பன்மொழி தன்மைன்னும் சொல்லுவாங்க நம்ம நாட்டில் வந்துவிட்டு பன்மொழி தன்மை எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்குதுன்னா அந்த லேங்குவேஜு அந்தந்த ஊருக்கு ரொம்ப ஸ்பெசலாக இருக்கு இப்போ தமிழ்னே எடுத்துகிட்டோனா தமிழ்லையுமே நிறைய ஸ்பெசிஃபிகேசன்ஸ் நிறைய ஸ்லாங் அந்த மாதிரி நிறைய இருக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அந்த தமிழோட வேரியேசன் வந்து மாறும் அதுவுமே வந்துவிட்டு ஒரு பன்மொழி மாதிரி தான் சொல்லுவாங்க தமிழ்ன்னா தமிழில் வந்துவிட்டு அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி மதுரை தமிழ் இருக்கு சென்னை தமிழ் இருக்கு கோயம்புத்தூர் தமிழ் இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாறிகிட்டே இருக்கும் இந்தியாவில வந்து அதிகாரபூ மொழியாக வந்துவிட்டு ஏன் ஹிந்தி சொல்லுறாங்கனா இப்போ ஹிந்தி தான் அந்த அந்த கன்ட்ரோல் இருக்குது இதே நம்ம வந்து ஸ்டடிஸில் நம்ம பார்க்குறோனா இங்கிலீஷ் அதிகமாக படிக்கணும் ஏன்னா ஹிந்திங்குறது இங்கே பேசப்படும் இங்கேருந்து பக்கத்தில் எதாவது ஒரு சில கன்ட்ரிஸ்ல தான் பேசப்படும் ஆனால் இங்கிலீஷ்னு எடுத்துகிட்டோனா அது தான் உலகம் ஃபுல்லாவாக நமக்கு ஒரு ஸ்பீக்கிங் லேங்குவேஜாக ஒரு கம்முனிகேசன் பேஸு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் ஒரு சில பக் இடத்துல பார்த்தோனா அவங்க என்ன ஊரில் அவங்க என்ன லேங்குவேஜ் இப்போ ஜப்பான்லையுமே அதிகபட்சம் அவங்க என்னானா ஜாப்பனீஸ் தான் பேசுவாங்க இங்கிலீஷ் கூட அவங்க ரேராக யூஸ் பண்ணமாட்டாங்க அப்போ அந்த மாதிரி கன்ட்ரிஸில் நம்ம போகணுனா நமக்கு ஜப் அந்த மொழி தெரிஞ்சுருக்கணும் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எல்லா லேங்குவேஜும் அக்சப்ட் பண்ணிப்பாங்க இங்கிலீஸில் இருக்குறதையும் அக்சப்ட் பண்ணிப்பாங்க ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லா லேங்குவேஜூம் இங்கே வந்துவிட்டு எடுத்துப்பாங்க